ஹலோ பிரியா மேம்ங்களா பேசுவது ஆ ஓகே மேம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் எஸ்டர்டே ஒரு மொபைல் ஒன்று விவோ வி தேர்ட்டீன் ஒன்று ஆட்ரு பண்ணி இருந்தோம் ஆடர் பண்ணி ஒன் வீக் ஆகுது பட் அதுவே வந்து டிலேவாக தான் எனக்கு டெலிவரி டேட்டே ஷோ ஆச்சு செ எஸ்டர்டே டெலிவரி டேட்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்திருந்துது பட் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து டெலிவரி பண்ணல எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கலாங்களா ம் சாய்ரா பானு அப்படிங்களா ஆமாம் மேம் நாங்கள் நேற்று கொஞ்சம் ஆஃபீஸில் இருந்ததுனால் என்னால் கால் பிக் பண்ண முடியல மொபைல் அலவுட் கிடையாது ஸோ அதுதான் பிக் பண்ண முடியலை இட்ஸ் ஓகே எனக்கு இன்றைக்கி டெலிவரி பண்ண பாசிபிலிட்டி இருக்குதுங்களா இன்றைக்கி எனக்கு ஒரு செவன் ஓ க்ளாக் குள்ளே டெலிவரி பண்ண முடியுங்களா செவன் ஓ க்ளாக் வரைக்கும் தான் நான் வீட்டில் இருப்பேன் பாசிபிலிட்டி இருக்குதுங்களா நாளைக்கு மார்னிங்களா இல்லை மேம் எனக்கு கொஞ்சம் நான் லைனில் கூட ஸ்டே பண்ணுறேன் எனக்கு ஒன்றும் இஷ்யூ கிடையாது எனக்கு இன்றைக்கே கொஞ்சம் டெலிவரி ஆகிற மாதிரி பண்ணி கொடுங்க ஏன்னால் நாளைக்கு மார்னிங் நான் மறுபடியும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறேன் ஸோ ஒரு ஒன் வீக்குக்கு நான் அவைலபுளாக இருக்க மாட்டேன் ஆ யா ஷ்யூர் மேம் நான் கண்டிப்பாக எடுப்பேன் வீட்டில்தான் ஃபோன் இஷ்யூ கிடையாது சேம் இந்த சென்னை டெலிவரி அட்ரஸ் தான் மேம் ஆ சரி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க டோர் நம்பர் ஒன் ஃபாட்டி செவன் சிக்ஸ்த்து ஸ்ட்ரீட் எழில் நகர் சூரப்பட்டு சென்னை சிக்ஸ் ட ட்ரிபிள் ஸீரோ டபுள் சிக்ஸ் பின்கோடு இதுதான் ஓகே ஓகே ஓகே தேங்க் யூ மேம்